எனக்குப் பிடிச்ச உணவு வந்து சிக்கன் பிரியாணி பிரியாணி எனக்கு சாப்பிடவும் பிடிக்கும் சமைக்கவும் பிடிக்கும் நான் சா சமைக்கிறதுனால் எங்கள் வீட்டில் வாரம் வாரம் நான் செய்வேன் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க புலவு சாதமும் எல்லாம் அதை சாப்பிடு செய்வேன் ஒரு தேவைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாலும் நாங்கள் செஞ்சுடுறது ஆள் வச்சுலாம் சமைக்கிறது இல்லை நானே சமைச்சிடுறது பிரியாணியும் சரி புலவும் சாதமும் சரி பிரியாணி எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரிலாம் வச்சு எனக்கு பிடிக்கும் பிரியாணி டெய்லியும் கொடுத்தா கூட பிரியாணியை சாப்பிடுவேன் கடையிலேயும் ரொம்ப பிடிக்கும் கடையில் பிரியாணி பிடிக்கும் பசங்களும் வந்து பிரியாணி நாங்கள் நைட்டும் மத்தியானம் செஞ்சுட்டு நைட்டும் சாப்பிடுவோம் நைட்டு சூடு பண்ணி சாப்பிடுவோம் அது ஒரு பிரியாணி பைத்தியன்னு வச்சுக்கோங்களன் பிரியாணி பைத்தியம் தான்